அண்ணே கேப் ட்ரைவரா அண்ணே என்னண்ணே இவ்வளோ நேரம் ஆச்சு வரல்ல நீங்கள் அது உங்க கேப்பை வந்து முன்பதிவு செஞ்சு செஞ்சு வைச்சிருந்தேன் இன்னும் வரல்லயே எங்கே இருக்கீங்க நீங்கள் ஃபர்ஸ்ட்டு ஓ அங்கேயா ட்ராஃபிக்காக இருக்கா சரிண்ணே ரொம்ப நேரம் ஆச்சு அர்ஜண்ட் கொஞ்சம் சீக்கிரம் வர முடியுமா ஆமாண்ணே மழை வேறு பெய்யுது சரிண்ணே கொஞ்சம் பார்த்து வாங்க காசு வேணாலும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வாங்கிக்கலாண்ணே வாங்கண்ணே முடிஞ்சளவுக்கு சீக்கிரம் வாங்க